என்னுடைய பிறந்த தேதி பத்தம்போது நாலு ஏப்ரல்லு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது என்னுடைய பிறந்தநாள் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் நாலு பத்தொம்பது தொண்ணூற்று எட்டு திருமணநாள் பதினஞ்சு மார்ச் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது என் தம்பியுடைய பிறந்தநாள் அஞ்சு ரெண்டு ஏப்ரல் மாதம் பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒம்பது என்னுடைய பொண்ணு பிறந்தநாள் இருபத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று என் பையனுடைய பிறந்தநாள்